ஒவ்வொரு நேரம் வந்து கத்திரிக்காய் சாம்பார் வெச்சோம்னால் ஒரு நேரம் வெறும் பருப்பு போட்டு சாம்பார் வைப்போம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தூத்துக்குடியில் இருக்கிறோம் தூத்துக்குடியில் இருக்கறனால எங்களுக்கு வந்து நான்வெஜ்னால் நல்லா கடல் உணவெலாம் நல்லா கிடைக்கும் நண்டு இறாலு மீன் அந்த மாதிரிலாம் நல்லா கிடைக்கும் அதனால வே மற்ற நாட்களில் வந்து இந்தமாரி கடல் உணவுகள் தான் எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக வைப்போம் கொழந்தைங்க இருக்கிறதுனால வந்து நல்லா மீன் கா மீனெலாம் கொடுக்கம் போது கொழந்தைங்களுக்கு நல்லது அப்படினுட்டு மீன்கள் தான் நிறைய நான் கொடுப்பேன் நண்டு இறாலு அந்தமாதிரி என் கொழந்தைங்களுக்குலாம் நல்லா வாங்கிக்கொடுப்போம் அப்புறம் மற்ற நேரத்தில் கொஞ்சம் ந நண்டு மீனெலாம் கொஞ்சம் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா புளிக்கொழம்பு அப்புறம் முட்டை கொழம்பு அப்புறம் கருவாட்டு கொழம்பு இந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் வந்து வைப்போம் வெங்காய கொழம்பு அந்த மாதிரிலாம் வைப்போம் அப்புறோம் நைட்டுக்கு வந்துவிட்டு கொண்டக நான் மதியத்துக்கே கொண்டக்கடலை கொழம்பு புளிக்கொழம்புலாம் போட்டு நல்லா வ சில நேரம் வைப்போம் நைட்டுக்கு வந்துட்டு நல்லா தோசை இட்லி அந்தமாதிரி என் கொழந்தைங்களுக்கு நான் பண்ணி கொடுப்பேன் அப்புறம் வந்து நவதானியத்தில் வந்து தோசை அந்த மாதிரிலாம் செஞ்சுக்குடுப்பேன் தோசை இட்லி அந்தமாதிரி செஞ்சுக் கொடுப்பேன் பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க கொண்டக்கடலை தோசை பச்சைப் பயிறு தோசை அப்புறம் கேழ்வரகு தோசை அந்த மாதிரிலாம் கொண்டு நான் செஞ்சுக் கொடுப்பேன் பிள்ளைங்களும் அடை தோசை எல்லா பருப்பையும் போட்டு அடை தோசை மாதிரி செஞ்சுக் கொடுப்பேன் பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க நான் அப்புறம் ஒருத்தங்க வீட்டில் வந்து நான் வந்து சமையல் வேலைக்கும் போவேன் அவங்க வந்து கொஞ்சம் மாதம் சம்பளம் மாதிரி கொடுப்பாங்க சமையல் வேலைக்கு போகிறதுனால எனக்கு கொஞ்சம் வீட்டுக்கும் கொஞ்சம் செலவுக்கு கொஞ்சம் கிடச்ச மாரி இருக்கும் இப்போ வீட்லையுமே சிலநேரம் பிள்ளைங்கள் வந்து ஒரே தோசை இட்லி அப்படிங்கும் போது கொஞ்சம் ப்ரைட் ரைஸு நைட்டுக்கு வந்து ப்ரைட் ரைஸு கொஞ்சம் பொரட்டா அந்தமாதிரி வெளியேருந்து நான் ஹோட்டல்லேருந்து வாங்காமல் நானே வந்து வீட்டில் இருந்தால் ஆரோக்கியமாக பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுப்பேன் வெளியே அவங்க எப்படி எப்படி இது சமைக்கிறாங்கங்குறது நம்மளுக்கு தெரியாது கொழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் இருக்காது அப்படிங்கும் போது நான் வீட்லிருந்தே என் கொழந்தைங்களுக்கு வந்து அவங்க என்ன என்ன கேட்டாலும் ப்ரைட் ரைஸோ பொராட்டாவோ கோதுமையில் பொராட்டா அப்புறம் ப்ரைட் ரைஸ் நான் வீட்லிருந்தே காய்கறி முட்டை அந்த மாதிரிலாம் போட்டு நல்லா சத்தானதாக என் கொழந்தைங்களுக்கு வந்து கொடுப்பேன் வீட்டுக்காரங்களும் வந்து நல்லா அதை வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் கொழந்தைங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதையே நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் சாப்பிட்டுகிடுவோம் இந்தமாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் சாப்பிடுவோம் சில நேரம் ஸ்கூலுக்கு வந்துட்டு நான் மதிய நேரம் வந்து கொழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடெலாம் கொடுக்கும் போது கீரை அப்புறம் ஏதாவது ஒரு கொழம்பு வச்சு மீனெலாம் பொறிச்சு அந்த மாதிரிலாம் கொழந்தைக்கு வந்து கொடுத்து விடுவேன் முட்டை வந்து ஆம்லேட் போட்டு என் கொழந்தைக்கு கொடுத்து விடுவேன் அப்புறம் அவங்க அப்பாவுமே வேலைக்கு வந்து நல்ல ஒரு ரெண்டு வகை கூட்டு வெச்சு தான் கொண்டு போவாங்க அப்புறம் பாப்பாக்குமே நல்லா இது பண்ணி கொடுப்பேன் பாப்பா நைட்டு வந்து என்ன சாப்பாடு கேட்டாலுமே பாப்பாக்கு வந்து நான் கொடுப்பேன் பாப்பா என்ன கேட்டாலுமே நான் செஞ்சுக் குடுப்பேன் பிள்ளைங்க சாப்பிட்றத நானும் சாப்பிட்டுகிடுவேன் இந்த வேலைக்கும் போய்கிட்டு வந்துகிட்டு பிள்ளைங்களுக்காக சமைச்சும் நான் கொடுத்துக்கிடுவேன் சமைக்கிறதுல மட்டும் பாப்பா என்ன கேட்டாலும் செய்ய முடியாதுங்கிறத வந்து நான் சொல்லவே மாட்டேன் பாப்பா என்ன கேட்டாலுமே நான் சமச்சு கொடுப்பேன் அப்புறோம் நானுமே நான் நல்லா சமைப்பேன் சமைக்கிறதுனால எங்களுக்கு வந்து அது ஒரு இதாகவே திகழும் நமக்கு வீட்டுக்காக நம்ம கொழந்தைங்களுக்காக நம்ம வீட்டுக்காரங்களுக்காக சமைக்கும் போது நானெலாம் விருப்பப்பட்டு நான் சமைப்பேன் அவங்களும் நல்ல விருப்பமாக சாப்பிடுவாங்க நல்லா இருக்குதுனு சொல்லும் போது எனக்கு கூட கொஞ்சம் அது சந்தோஷமா இருக்கும் நம்ம சமச்சு எல்லோரும் சாப்பிட்டு வந்து என் பாப்பாவும் சொல்லுவாள் நல்லா இருக்குமா அப்படிம்பா சில நேரம் பாப்பா வந்து பிரியாணி கேட்பா பிரியாணியில் ஒவ்வொரு வெரைட்டியாக சில நேரம் பண்ணிக்கொடுப்பேன் ப்ரான் போட்டு பண்ணுவேன் சில நேரம் எக்கு மட்டும் போட்டு பண்ணுவேன் அப்புறம் சிக்கனு அப்புறம் இந்த நாங்கள் பீஃப் மட்டும் எடுக்க மாட்டோம் ஏன்னால் பீஃப் வந்து நாங்கள் ஹிண்டுக்கள்னாலே அது ஒரு சாமி மாரி பார்க்கறதுனால பீஃப் எடுக்க மாட்டேன் சிக்கனு மட்டனு அந்த மாதிரி பாப்பாக்கு நல்லா பிரியாணியெலாம் நல்லா போட்டுக் கொடுப்பேன் பிள்ளைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க பிள்ளைங்க என்ன கேட்டாலுமே நான் பண்ணிக் கொடுப்பேன் அவங்க அப்பாவும் அப்படி தான் நல்லா பண்ணுவாங்க எல்லாமே நல்லா வாங்கி கொடுப்பாங்க நானும் கொழந்தைங்களுக்கு வந்து நல்லா செஞ்சுக் கொடுப்பேன் வீட்டிலையே செஞ்சிடணும் அதிகமாக வந்து நாங்கள் வந்து வெளியே வந்து வாங்கவே மாட்டோம் வீட்டிலிருந்தே என் கொழந்தைகளுக்கு என்னென்ன இது செய்யணுமோ அதை கொழந்தைகளுக்கு தேவையானது எல்லாமே கொஞ்சம் நவதானியம் இந்தமாதிரி அரிசி இந்தமாதிரி தான் வீட்லையே கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி வெச்சுருப்பேன் எதுவும் போய் வெளியே போய் சாப்பாடு வந்து வாங்கி கொழந்தைகளுக்கு வந்து நான் குடுக்கவே மாட்டேன் அவங்க எத்தனை நாள் அந்த ஆயில்லையே இது பண்ணியிருப்பாங்க அப்படிங்கும் போது அந்த இதெலாம் வந்து பாப்பாவுக்கு வந்து நான் கொடுக்க மாட்டேன் வீட்லையே தான் செஞ்சு என்ன கேட்டாலுமே வீட்டிலயே செஞ்சு நாங்களே கொடுத்துகுடுவோம் பிள்ளைங்களும் நல்ல ஆ ஆரோக்கியமாக அதனால் நல்லா இருக்கிறாங்க நல்லா சாப்பிடுவாங்க ஆ